ஹலோ வ சார் நிரஞ்சன் அப்பாவா ஸ்கூல்ல வீட்டில வந்து பையன் படிக்கிறானாங்க சார் இல்லையா சார் இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் நடந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடந்துச்சு இது எல்லாத்திலையும் எண்பது பர்சண்டேஜ் எடுத்திருக்காரு உங்கள் பையன் கொ எழுதிருக்கான் கொஞ்சம் எண்பது பர்சண்டேஜ் எழுதிருக்கான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் கொஞ்சம் படிக்கலாம் அவன் பர்சண்டேஜி எயிட்டி பர்சண்டேஜ் எண்பது இன்னும் கொஞ்சம் பர்சண்டேஜ் கூ கூட்டணும் நைன் நைன்ட்டி பர்சண்டேஜ் எபோவ் எடுத்தால்தான் நல்லாயிருக்கும் அப்போதான் அவன் பப்ளிக்ல கொஞ்சம் படிக்க வைக்க ம் அது ம் அனுப்பணும்னா அனுப்புங்க சார் நாங்கள் இங்கேயும் க ஸ்கூல்லையும் கோச்சிங் தான் சார் கொடுத்துக்கிட்ருக்கோம் கோச்சிங் அது ஸ்போர்ட்ஸ்ஸு எல்லாத்துலையும் அவன் நல்லாதான் இருக்கான் அவன் கொஞ்சம் ஒரு இந்த வருடம் மட்டும் கொஞ்சம் படிப்பு இதை பார்த்துக்கோங்க அவனை விளாட எங்கேயும் விடாம கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள் டென்த்து முக்கியம்ல ம் சரி ஓக் ம் ஓகே சார் ஓகேங்க சார் எல்லா சப்ஜக்ட்லையும் எய்ட்டி பர்சண்டேஜிக்கு மேலே எடு எண்பது பர்சண்டேஜிக்கு மேலே எடுத்திருக்கான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் பப்ளிக்ல கொஞ்சம் ஈஸியாக அவன் மார்க் எடுத்துடலாம் நைன்ட்டி பர்சண்டேஜ் எபோவ் எடுத்துடலாம் ம் ம் சொல்லுங்கள்

என்ன என்ன இது நான் அவனுக்கு கொடுக்குறேங்க சார் நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேங்க சார் கொடுத்து கொடுத்தோன்னே அவனை கொஞ்சம் படிக்க வைங்க நாங்கள் இங்கேயும் படிக்க வைக்கிறோம் கா ஸ்கூல்லையும் படிக்க வைக்

ம் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் இதுக்கப்புறம் ஹாட் காப்பியா எல்லாத்தையும் எடுத்துக்கிறமாரி நான் கொடுத்துறேங்க சார் இங்கே ஸ்கூல்லையே கொடுத்துட்றேன் மெட்டிரியலு அவங்க வந்து வீட்டில வந்து ப செல்லு மட்டும் கொடுக்காதீங்க செல்லு இதுக்கப்புறம் தேவைப்படாது ஏன்னா இங்கே நார்மலாகவே மெட்டிரியல் கொடுத்துட்டேன் நான் ஓகேங்க